மலைகளுக்கு தெரியும் சூரிய அஸ்தமனம் அந்த இடத்துக்கு போறதுன்னா தான் எங்களுக்கு முடியாது ஆனால் நாங்கள் சாயந்தரமானா ஆற்றுக்கு குளிக்க போவோம் ஊருக்கு போகும் போது அங்கே அஸ்த்த ரெண்டு மலைக்கு நடுவில் அட்டகாசமாக இருக்கும் அந்த அஸ்தமனம் அது பார்க்கறதுக்கு ரெண்டு அப்போ பக்கத்திலயே ஊட்டி எல்லாம் இருக்குதுங்களா அதில் அவ்வளோ அழகாக இருக்கும் அதை பார்க்கறதுக்கே கண்கொள்ளாக் காட்சியாக இருக்கும் அதே மாதிரி காலையிலையும் அப்படி தான் இப்போ கை கால் கழுவப் போவோம் போகும் போது அந்த கிழக்க உதிக்கிற ம சூரியன் வந்து மலைக்கு வெளிச்சம் வறதுனால அந்த மலைகளில் இருக்க மரங்கள் பார்க்கறதுக்கு அதுவும் அப்படி தான் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிச்ச இடம்